ஹலோ ஆமாங்க பால் கடைதாங்க சரிங்க

சரிங்க என்றைக்கி வேணுங்க ரெண்டாந்தேதிங்களா காலைல வேணுங்களா சாயந்திரம் வேணுங்களா அல்லங்க அது கா காலையில் எட்டு ஒன்போது மணிக்கு கிடச்சா போதுங்களா சரி ரைட்டுங்க பத்து லிட்ரு பால் மூணு லிட்ரு ப தயிர் லிட்ரு வந்து ஒரு லிட்ரு வந்து நாற்பத்தஞ்சு ருபாங்க நாற்பத்தஞ்சு ருபா நானூற்றம்பது ரூபா வரும் பத்து லிட்ரு பாலுக்கு எண்பது ருபாங்க எண்பது ருபா மூவாயிரத்தி இருபத்து நாலு இரநூத்தி நாற்பது இருங்கள் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறங்க

இப்போ நானூற்றம்பது மூவாயிரத்தி இருபத்தி நாலு அப்படினாக்க உங்களுக்கு ஒன்போது ஆற்நூற்றி தொண்ணூற்ருபா வருங்க இல்லைங்க பால் தனியாக தயிர் தனியாக வாங்கிறீங்க பதிமூணு லிட்டர்னாலும் உங்களுக்கு என்னென்னா ஒரு ஐம்பது காசு கம்மி பண்ணலாம் அவ்வளோ தான் பால்னா ஒன்றும் அதிகமான லாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏதோ நீங்கள் கேட்குறீங்கறதுக்காக ஐம்பது காசு அதுதான் ஒரு ஐம்பது காசு குறச்சுக்குங்க அப்புறம் நான் சொல்கிறது எத்தனை எத்தனை மணிக்கு வரணுங்க பால் சேரி ரைட்டு ரெண்டாந்தேதி ரெண்டாந்தேதிங்களா ம் சரி ரைட்டு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேங்க அட்ரஸு அட்ரஸ் இல்லை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாக்க எனக்கு அட்ரஸ் வேணாங்க நீங்கள் நான் வந்து கொடுக்கறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்தாகணும் கடை வந்து சங்குகிட்டதாங்க சங்குகிட்டே தாங்க இந்தா இந்த சோபாக்கடைல்லாம் சோபாலாம் வேலை செஞ்சுட்ருக்காங்கல்ல அதுக்குப் பக்கத்தில் தாங்க அதாங்க நீங்க வர்றதா இருந்தாலும் வாங்க சொல்லிவிடுங்க முன்கூட்டி சொல்லிவிடுங்க இல்லை நான் எட்டு வர்றனாலும் எனக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் எங்கள் கொண்டு வரணுங்கிறது அட்ரஸு அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாங்க அட்வான்ஸ்லாம் வேணாம் நான் கொடுத்துட்டு நான் காசு வாங்கிக்கிறேன் ஆ மொத்தமாக வாங்கிக்கிறேன் நான்

சார் என் பையன்கிட்ட பேயரச் சொல்லி அனுப்புச்சி விடுங்க ஏன்னாக்க அப்புறம் வேறு யாராவது வந்து வாங்கிடப் போகிறாங்க

சேரி ரைட்டுங்க ரைட்டு அப்படினாக்க நீங்கள் பையன்கிட்டயே காசை கொடுத்துருங்க பையன்கிட்ட காசை கொடுத்து அனுப்புச்சு விட்ருங்க ஆ சேரி ரைட்டு ஓகேங்க ஆ சரிங்க சரிங்க